ஹலோ வணக்கங்க யார் பேசுகிறீங்க சரிங்க தமிழ்நாட்டில் எந்த மாதிரி பயணம் செய்யலாம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஷ்வேதா ஆ சரிங்க ஷ்வேதா கோயில் கொளன்னா எங்களோடய மெயினாக நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிற இடம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவிலாக இருக்கும் திருச்சி மலைக் கோட்டை கோயிலாக இருக்கும் அப்பறம் கடலூரில் இருக்கற முனீஷ்வரர் கோயில் சேலத்ல இருக்கற அங்காளம்மன் கோயில் வா விராலி விராலி அம்மன் கோயில் அப்பறம் கும்பகோணத்ல இருக்கற நந்தி கோயில் இந்த மாதிரி எல்லா கோயிலுங்களுமே நீங்கள் சுற்றி பார்த்தா உங்களுக்கு வந்து மனநிறைவாக இருக்கும் இந்தஸ் கோயில் பயணம் உங்களுக்கு இந்த இப்படிச் சுற்றி பார்க்கறது இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இங்கே எல்லாமே கிட்டத்தட்ட பதனஞ்சு பதினைந்து நாட்கள் குள்ளே நீங்கள் வந்து சுற்றி பார்த்து முடிக்கின்ற மாதிரி இருக்கும் ஷ்வேதா ஆ ஆமாங்க ஒரு நாளைக்கு ஒரு கோயில் சுற்றி பார்க்கற மாரிருக்குங்க நாங்களே சாப்பாடு தங்குறதுக்கு எடம் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோங்க இந்த பேக்கேஜுக்குள்ளேயே வந்துடுங்க எல்லாமே கோட்டைகள்லாமும் இதோடையவே எல்லாமே வந்து நாங்கள் கலந்து தாங்க இருக்கும் அவங்கெல்லாமே சுற்றி உங்களை சுற்றி காட்டுறவுங்க வந்து எல்லாமே க்ளியராக சுற்றி காட்டுவாங்கங்க என்னங்க கேட்கல மொத்தமாக இந்த மொத்த ஃபைனான்ஸுக்கும் ஒரு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஆகுங்க ஆ சாப்பாடு செலவு தங்குறதுக்கு செலவு அப்பறம் ஏதாச்சும் நீங்கள் பொருட்கள் வாங்கணுன்னால் மட்டும் நீங்கள் செலவு பண்ணுற மாரிருக்குங்க மற்றபடி நாங்களே எல்லாச் செலவையும் பார்த்துப்போம் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர வரைக்கும் எங்களோடய வச இதில் கஸ்டடியில் தாங்க நீங்கள் இருப்பீங்க அதனால் பயப்பட தேவையில்லை

எங்கள் நான் எங்கள் இந்த இந்த பயணம் செய்கிற ஏஜென்சி வந்து நாங்கள் திருச்சியில் இருக்கோங்க நீங்கள் திருச்சிக்கு வந்துட்டிங்கன்னால் நாங்கள் திருச்சியில் வந்து கூட்டிட்டு போயிட்டால் சுற்றுலா வந்து ஆரம்மிச்சிருங்க

ஆ அதுக்குள்ள போங்க இல்லைங்க கொஞ் முதல்ல கொஞ்சோண்டு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தாங்க நாங்கள் வந்து திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கற மாரிருந்தா முழு காசையும் கொடுத்துருவோங்க ம் ம்

ஆ சரிங்க ஆ வைக்கிறேங்க ஃபோனை